இப்போது வந்து அதிக பிக்சல் கொண்ட கேமரானால் இப்போது ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னால் ஐஃபோனு சாம்சங் அது மாதிரி இருக்குது மேலே மற்றபடி கெனானு அந்த மாதிரி போகாம நம்ம ஃபோனை பற்றியே பேசலாம் இப்போது இளைஞர்களுக்குள்ளே எங்ஸ்டர்ஸ்க்குள்ளே வந்து அதிகமாக ஒரு ஆர்வம் காட்டுவது வந்து ஐஃபோன்ஸ் ஐஃபோன் வந்து ஐஃபோனோடய க்ளாரிட்டி எல்லோருக்குமே தெரியும் சொல்லி தான் தெரியணும்லாம் இல்லை அதோடய பிக்சல் க்வாலிட்டி வந்து ரேஞ்ச் ரேஞ்சாக கூடிக்கிட்டே இருக்கும் இது வித்தின்னா ஏஐ அது வந்து ஒரு ஏஐ தான் ஏ ஏஐ வைச்சு ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோக்ராஃபி அவுட்புட்டை வந்து ஐஃபோனாலையும் சாம்சங்காலையும் கொடுக்க முடியுது இதே வந்து ஆண்ட்ராய்ட்னால் கொடுக்க முடியாது ஏனால் அது கம்மியான பிக்சல் இப்போது ஆ ஆர்வமாக பசங்கள் வாங்குவது காரணமே இந்த ஃபோட்டோ ஃபோட்டோக்ராஃபி மேல் கொண்ட இன்ட்ரெஸ்ட்னால் தான் ஐஃபோன்ஸை அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுற பழக்கம் வந்து எனக்கும் இருக்குது எல்லோருக்குமே இருக்கும் அது வந்து நல்லதானு கேட்டால் அதையே பேஷனாக எடுத்துக்காமல் அப்பப்போது நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள செய்யறதுக்கு புசி பிடிச்ச மாதிரியான விஷயங்கள எடுத்து அதுல போடுறது வந்து நல்லது மற்றபடி அதை அதையே அதை டெய்லியும் அதையே பார்த்துட்டு இருந்தால் நம்மளோடய டே பை டே லைஃபை எப்போ பார்க்கப் போகிறோம் நிறையா இளைஞர்கள் வந்து இதையே ஒரு லைஃபில் பார்ட் ஆஃப் லைஃபாக பண்ணிட்ருக்காங்க அது வந்து சிறந்ததுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அது சிறந்ததும் இல்லை நம்மளோடய பொழுதுபோக்குக்காண்டி மட்டும் தான் இந்த இது ஃபோட்டோக்ராஃபியை ஒரு பேஷனா எடுத்து பண்ணுறவங்க வந்து அவங்கள அவங்களே போர்ட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க நேச்சுரலாக எடுக்கிறது மற்றபடியான ஒரு விஷயங்கள வந்து ஒரு அட்ராக்ட்டிவாக ஒரு வெட்டிங்க்குப் போகிறோம் அந்த மாதிரி அவங்கள வந்து ரொம்ப ஒரு க்ளாரிட்டியாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்த பண்ணுறது தான் ஃபோட்டோக்ராஃபியில் பெஸ்ட்டு அவங்கள அவங்களே பெருமைப்படுத்திக்கிறது ஃபோட்டோக்ராஃபியில் பெஸ்ட்டு கிடையாது எனக்குத் தெரிஞ்சு